ஹலோ யார் ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம் ஓகே பேர் பேர் சரி ஒரு நிமிடம் இருங்கள் பாக்கிறேன் ஆ சொல்லுங்கள் மேடம் இருக்கு ரிப்போர்ட் வந்துடுச்சு மேடம் சுகர் லெவல் கூடி இருக்கு சுகர் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இன்சுலின் போடணும் எப்படி நீங்கள் இங்கே வந்து ரெகுலராக வந்து இங்கே வந்து போட்டுக்குறீங்களா இல்லை நீங்கள் அங்கே வாங்கிகிட்டு போய் வீட்டில் அங்கே வேற யாராது நர்ஸ் வச்சு போட்டுக்குறீங்களா ம் அதான் இது வந்து ரெகுலராக கன்டினியூ பண்ணணும் மாத்திர கொடுப்போம் அதில் எல்லாம் சரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ம் ஆமாம் இப்போது வந்து உங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கறதுனால இன்சுலின் போட்டு தான் ஆகணும் இதெல்லாம் விட சிறு தானியங்கள் சிறு தானியங்களை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க சிறு தானியங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படினா ஓரளவுக்கு கன்ட்ரோல் வரும் கேழ்வரகு கம்பு பாசிப்பருப்பு இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுகர் லெவல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சுலின் வந்து நிப்பாட்டிக்கலாம் நாளைக்கு வந்து ரிப்போர்ட் வந்து வாங்கிகிட்டு போங்கள் ஆ ஓகே ஓகே ஆ தேங்க்யூ தேங்க்யூ